இல்லை வேலை செய் சார் சொல்லுங்கள் ஏடுகே டான்ஸ் க்ளப் சொல்லுங்கள் ஆமாம்ங்க சார் ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க சார் ஆ பண்ணிக்கிலாங்க சார் நீங்கள் க்ளாசிக்காக இல்லை ஃபோக் ஆட்றிங்ளாங்க சார் இல்லை ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க ஆ பண்ணிக்கிலாங்க சார் மேக்ஸிமம் பார்த்திங்கனா ஏழு நாள் ஆகுங்க நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கறமாதிரி இருந்ததுன்னா ஒரு நால் நாளையில் கற்றுக்கலாங்க அப்டிங்களா ஓகேங்க ஓகேங்க அது வந்துவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஆகுங்க நீங்கள் நேரில் வாங்க நம்ம டிஸ்கவுண்ட் கூட பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க சார் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாங்க ஆமாம் இதெலாம் பண்ணிட்டு நாங்கள் எப்போ க்ளாஸ் ஆரம்பிக்கிறமோ அப்போ பார்த்துகிட்டு நம்ம அது அதுப் பிரகாரம் நீங்கள் எல்லாரும் அந்த அன்றைக்கு வந்துகிட்டா போதுங்க ஓகே ஆ இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க அது அதுக்குன்னு தன் தனியாக இருப்பாங்க ஃபோக் தனியாக எல்லாத்துக்குமே தன் தனியாக இருக்காங்க ஆமாங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம் ஓகேங்க ஓ கண்டிப்பாக பண்ணிக்கலாங் தாராளமாக பண்ணிக்கலாங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் வாங்க எப்போ வர்ணுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணுங்களே காலையில் காலையில் எய்ட் ஓ க்ளாக்கிலிந்தே இருக்குதுங்க ஃபைவ் ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க